இப்போ வந்து கோழிகள் ஆடுகள் செம்மறி ஆடுகள் அப்பறம் ஜல்லிக்கட்டு மாடுகள் காளை மாடுகள் அப்றம் பசு மாடுகள் இது எல்லாம் ஒரே இடத்துலே வச்சு வளர்க்கலாம் ஒரே இடத்துலனா எப்படி சொல்வது பக்கத்தில் பக்கத்திலே பல்வேறு விலங்குகளை சேர்த்து ஒரே இடத்தில் வைத்திருக்க வச்சிக்கலாம் அவ்ளோதான் அது வந்து இப்டிதான் மாடு ஆமாம் மாடு பசு மாடு காளை மாடு ஜல்லிக்கட்டு மாடு இது எல்லாத்துக்கும் காலையில் தண்ணிர் வைக்கணும் சாந்தரம் தண்ணி வைக்கணும் காலையில் சாப்பாடு வைக்கணும் மதிய நேரத்தில் மட்டும் கொஞ்சம் இடைவெளி விட்டு ரெஸ்ட் எடுக்க விடணும் அதுங்களை கோழிங்களுக்கு அதேமாதிரிதான் காலையில் கொஞ்சம் ஃப்ரியாக மேய விட்டுட்டு அதுங்க ஃபுல்லாக காலையில் மேய விட்டுட்டு சாந்தரம் அடைச்சா போதும் அது அதுவே வந்து அடைஞ்சிக்கும் ஆடுங்களுக்கு வந்து காலையிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரையும் மதியம் ரெண்டு ஒரு மணி வரையும் அடைச்சி வச்சுருந்து ரெண்டு மணிக்கு மேல் விட்டுட்டோனா போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டா ஆறு மணிக்கு வந்து வந்துக்கும் செம்மறி ஆடுகளும் அதேபோல் தான் செம்மறி ஆடு வந்து கூட்டமாக வச்சுக்கிட்டு அது எப்படினா ஃபுல்லாக ஒரு வலை மாதிரி ஒன்று போட்டு அது ஒரு ஒரு நட நெலத்தில் போட்டோம்னா அது ஒரு இந்த நிலத்துக்கு உரமா போகும் அது அந்த செம்மறி ஆட்டோட ஒரம்

இது இது வளக்கிறதுனால நமக்கு ஓரளவு வருமானம் வரும் இப்போ முதல்ல சொல்கிறேன் ஆடுகள்னு பார்த்திங்கனா அது ஒரு மாசம் மாசம் எப்பிடியும் இப்போ ஒரு ஆடுனாச்சும் சினை சினை ஆகும் இப்போ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஆடு மூணு ஆடு விற்பனை பண்ணலாம் செம்மறி ஆடுகள் அதேமாதிரிதான் கோழிகள் வந்து சண்டை கோழிகள் இருக்கு இல்லை இது பிராயிலர் இல்லை இந்த நாட்டு கோழின்றது நாட்டு கோழினா இப்போ சின்னச்சின்ன முட்டை இட்டு முட்டையை விற்பனை பண்ணலாம் இல்லை அந்த முட்டையை குஞ்சு பொறிக்க வச்சு அப்பறம் அந்த அந்த சின்னச்சின்ன கோழி குஞ்சிகளை நம்ம விற்பனை பண்ணலாம் இல்லை அதே தாயோட வளரவிட்டு அந்த அந்த குஞ்சிகளே பெரிய பெரிய கோழிகளா ஆகி அதையும் நம்ம விற்பனை பண்ணலாம் அப்பறம் வந்து மாடுகள் வந்து மாடுகள் வந்து பசு மாடுனா காலையில் பால் கறக்குலாம் அப்பறம் பால் கறக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வருமானம் தான் அதுவும் ஈவினிங் அதாவது சாய்ந்தரமா நல்லா மாடு பால் கறக்கும் அதுவும் ஒரு நாலு அஞ்சு லிட்டர் கறக்கும்னு வச்சுகோங்களேன் நல்ல வருமானம்தான் ஒரு நாளைக்கி எப்படியும் அந்த மாடு பசு மாடு ஒரு மாடு நானூறு ரூபா ஐநூறு ரூபா கிடைக்கும் நல்ல வருமானம்தான் அதேமாதிரி ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது அதுலேயும் வருமானம் இருக்கு எப்படினு கேளுங்களேன் அது வந்து ஜல்லிக்கட்டு மாடுங்கிறது ஒரு வகையில் இல்லைனா இன்னொரு வகையில் வந்துடும் இப்போ அந்த மாடு கட்டியேதான் போட்டிருக்கோம் அதுக்கு செலவுதான் பண்ணணும் நம்ம தவுடு வைக்க தண்ணி அது இதுன்னு அது செலவுதான் ஆகும் அந்த செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ஒரு நாள் மாட்டை அடிக்க வைக்கிறாங்கனா அதாவது ஜல்லிக்கட்டு ஒரு நாள் வைக்கிறாங்கானா அந்த ஒரு நாள் பரிசுலேயே எடுத்து வந்துடுவோம் அந்தமாதிரி மாடுகளும் இருக்கு இல்லை அதிலே புடிபட்டு இல்லை மறுபடியும் பேர்போன மாடுகளும் இருக்குது இப்போது காளை மாடுகள்னு பார்த்தா காளை மாடு நம்ம எவளோக்கெவ்ளோ நல்லா பார்த்துட்டு நல்லா தீனி போடுறோமோ அவளக்கவ்ளோ நல்லது நல்ல ஒழைச்சி கொடுக்கும் அந்த மாடு இப்போ நான் வந்து பார்த்திங்கனா நல்லா என்னுடைய காளை மாடுகளை நல்லா ஒரு நல்லா ஒரு உடம்போட சேர்த்து நல்லா வளர்த்துத்தான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து ஆடு மாடுகள் கோழி இது எல்லாம் அதுவும் முக்கியமாக டாக்ஸ்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும் இது எனக்கு வந்து என் படிப்பு செலவுக்கு கொஞ்சம் காளை மாடுகள் கொஞ்சம் ஒழைச்சி கொடுக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை